இப்போது மீன் பிடிக்கிறாங்கன்னா மீன் பிடிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தூண்டில் போட்டுப் பிடிக்கிறது இன்னொன்னு வந்து வலை வச்சிப் பிடிக்கிறது அந்த வலை வச்சிப் பிடிக்கும்போது ஒன்றோட ஒன்று இருக்கும் போது அந்த மீன்லாம் வந்து கொஞ்சம் செத்துப் போயிடும் அதோட இனப்பெருக்கம் கம்மியாகும் எப்படின்னா இப்போ மீன் பிடிக்கப் போகிறவங்க யூஸ் பண்ணுற ப்ளாஸ்டிக்கு எதையாச்சும் இப்போது ஏதோ ஒன்று மதுபாட்டில் இதெல்லாம் கொண்டுகிட்டுப் போய் அதில் போடுகிறப்போ அந்த கடல்ல அது முழுவுறப்போ அது வந்து கடல் வந்து மாசுப்பாடு ஆகும் தண்ணி அதில் வந்து இருக்கிற மீன்லாம் எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு மீன் செத்துப் போகவும் வாய்ப்பிருக்குது இன்னும் ஏதாச்சும் வே உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு சாகுறத்துக்கும் வாய்ப்பிருக்குது அப்போது வந்து நம்ம ப்ளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஃபிஷ் பிடிக்கிறப்போ பாதுகாப்பாப் பிடிக்கிணும் எதையும் கொண்டுகிட்டுப் போய் கடல்ல போடாமல் கடலை வந்து மாசுப்படுத்தாமல் இருக்கணும் கடல்ல வந்து மாசுப்பட்டுச்சின்னால் அப்புறம் அதில் மீன் வந்து எப்படி இனப்பெருக்கம் ஆகும் இனப்பெருக்கம் ஆகாது அதோட மீன் வந்து செத்துப் போயிடும் அப்பறம் ஒன்றோட ஒன்று மீன் வந்து ஏதோ ஒன்று மீன் செத்துப் போச்சுன்னால் ஏதோ ஒரு ஸ்மெல்லால் மற்ற மீன்கள்லாம் அதால் பாதிக்கிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து தொத் தொத்திக்கிட்டே அப்படியே போயிகிட்டே இருக்கும் நேராக அதனால வந்து இந்த மாதிரி அதெல்லாம் ப்ளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துட்டுப் போகக்கூடாது அதுக்கப்புறம் மதுபாட்டில்ல இருக்கிற மதுவெல்லாம் அதில் கலக்கும்போது அந்த எ சுவாசிக்கும் போது அந்த போ கடல்ல ட்ராவல் பண்ணிகிட்டுப் போகிற குட்ஸ் அதிலேர்ந்து ஏதாச்சும் ஒரு வேதியியல் வந்து கலக்குதுன்னால் அந்த கலக்கிற வேதியியல்லேருந்து அந்த வேதிப்பொருள்லேருந்து மீனானது வந்து அதை ஸ்வாசிச்சோ சாப்பிட்டோ அதிலருக்க உயிரினங்கள்லாம் செத்துப் போயிடும் அதை மாதிரி அந்த போ போட்லேயும் எடுத்துட்டுப் போகிற எந்த பொருளாக இருந்தாலும் பாதுகாப்பாக கடல்ல வந்து கொட்டாமல் இருக்கணும் அது மாரி கடல்லப் போய் அந்த வேஸ்ட்டு ஃபேக்ட்ரியோட வேஸ்ட்டு அதெல்லாம் போடும்போது கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுட்டு செத்துப் போகுது அதை வந்து பண்ணக்கூடாது அதனாலவும் கடல் வந்து மாசுபடுது தண்ணி ரொம்ப மாசடையுது அப்புறம் கடலேருந்து எடுக்கிற உப்புக்கும் மதிப்பு இல்லாமப் போயிடும் உப்பு வந்து கெட்டுப் போயிடும் அந்த உப்பை சாப்பிட்ற நம்மளுக்கும் ஏதாச்சும் நமக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒன்று இப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று நமக்கும் ஆயிடும் அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது